வெயில் டைமில் வந்து நாங்கள் நிறைய பால்மரமே எங்கே இருந்தாலும் தண்ணி போயி இறச்சினு வந்து எடுத்துனு வந்து அதை ஊற்றி பச்சையாக இருக்கும் செடி எந்நேரமும் நல்லா இருக்கணும் பசுமையாக இருக்கணும் நல்லா பூவெல்லாம் பூக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எங்கே இருந்தாலும் கஸ்டத்தை பார்க்காம தண்ணி ஊற்றி நாங்கள் எடுத்துன்னு வந்து அதை வளர்க்குவோம் நல்லா பராமரிச்சி அதை பார்த்துக்குவோம் எருவலாம் போடுவோம் நல்லா செடிகளுக்கு மழை டைமாக இருந்தாலும் சரி வெயில் டைமாக இருந்தாலும் வெயில் டைமில் கூட ரொம்ப அப்போ தான் நிறைய தண்ணி இழுக்கும் இல்லையா அதுக்கு அப்போ அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி இழுத்தலும் நாங்கள் எடுத்துன்னு வந்து செடி ஊத்தி அதை வளர்த்துப்போம் நல்லா இருக்கும் நல்லா பச்சைனு செடிங்க பார்க்க அழகாக இருக்கும் நாங்கள் கஷ்டத்த இல்லாமல் நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி தண்ணி ஊற்றி அதை வளர்த்துக்கின்னு இருப்போம் நாங்கள் முடிஞ்சிடுச்சி இதே வார்த்தை தான்